புற்றுநோய் என்னைப் பொறுத்த வரைக்கும் புற்றுநோய் தாங்க ரொம்ப ரொம்ப ரொம்ப கொடுமையான நோய் இந்த புற்றுநோயால் பாதிக்கிறவங்க எவ்வளோ பேர்ருக்காங்க எங்கள் வீட்டில் ஒருத்தரும் புற்றுநோயால் இறந்து போயிட்டாங்க அந்த அளவுக்கு நாங்கள் வந்து மன உடஞ்சி போன மாதிரி இருக்கு இந்த நெலமை வந்து எல்லோருக்குமே வரக்கூடாது எங்களுக்கு வந்து சரியான சிகிச்சை கிடைக்கில சரியான சிகிச்சை கிடைக்காம வசதி இல்லாமல் இந்த நோய்வாய்ப்பட்டு எத்தனை உயிர்கள் இறந்து போயிட்டிருக்கு அதனால வந்து எல்லா நோய்களுக்குமே வந்து மருந்து கண்டுப்பிடிக்கணும் புற்றுநோயுக்குமே வந்து எல்லா கவுர்மெண்ட் ஹாஸ்பிடல்லேயும் ட்ரீட்மெண்ட் கிடைக்கணும் அப்படி கிடச்சா மட்டும் தான் நம்ம எல்லோரையும் காப்பாற்ற முடியும் ஆனால் அதுக்கான ட்ரீட்மெண்ட்டோ வசதியோ கிடைக்கிறதில்ல ஒரு சில ஹாஸ்பிடலில் மட்டும் நம்மளுக்கு கிடைக்குது சென்னை போனால் மட்டும் தான் புற்றுநோய்க்கான சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்கிது ஆனால் மற்ற ஹாஸ்பிடல்ஸில் கிடைக்கிறதில்ல அது சென்னை போயிட்டுமே தவறுதல் இன்றதே அது சாதாரண விஷியம் தான் ஆனால் ஒரு சில பெரிய ஹாஸ்பிடலில் கிடச்சா பரவாயில்ல ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒரு ஹாஸ்பிடலாவது இருக்கணும் புற்றுநோய்க்கான ட்ரீட்மெண்ட்டு அந்த அளவுக்கு மெடிசன்ஸு மருத்துவத்துறை வந்து வளரணும் அது அந்த வசதிகள் வந்து கண்டிப்பாக அதிகமாகணும் ஹார்ட் அட்டேக் அது அதெல்லாம் வரதுக்கெல்லாம் மெயின் காரணம் என்னன்னு நான் நினைக்கிறன்னா உணவுகள் தான் உணவுகளை வந்து நம்ம சரியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த நோயிக்கெலாம் நம்ம வந்து அவதிப்பட வேண்டிய அவசியமே இல்லை நம்மளுக்கு முக்கியம் ஃபஸ்ட்டு ஹெல்த்து நம்மளோடய ஹெல்த்தை பார்த்துக்கணும் மற்ற நம்மளுடைய ஹஸ்பண்ட் குழந்தைங்க அம்மா அப்பா இவங்க எல்லாமே வந்து செகண்ட் பேர்சன் தான் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து யாருன்னால் நம்மளுக்கு நம்ம தான் அவங்க எல்லாம் வளர்ந்துட்டாங்கனா அவுங்கவங்க வேலையை தான் அவுங்கவங்க பார்ப்பாங்க நம்ம நம்மளை பார்த்துக்கணும் நம்மளை பார்த்துக்கிட்டா மட்டும் தான் இந்த மாதிரி நோயிகளை நம்ம காப்பாற்றப்படுவோம் ஹாஸ்பிடல் இல்லைன்னு புலம்புறத விட நம்ம ஹாஸ்பிடல் போகாத அளவுக்கு நம்ம எப்படி இருந்துக்கணும் அப்படின்றதுல நம்ம அக்கறை காட்டினோம்னால் நம்ம ஹாஸ்பிடல் தேடி அலைய வேண்டிய அவசியமே இல்லை ஓகே அதை மாதிரி அதுக்கான மெடிசன்ஸும் வந்து மலிவானவை கிடையாது அதுவே வந்து நம்மளுக்கு வந்து வசதிக்கு மீறிய மெடிசன்ஸாக தான் இருக்குது ஹீமோதெரப்பி ஃபிஸ்யோதெரப்பி இதெல்லாம் பண்றோம் டையாலிசிஸ் பண்ணிக்கூட வந்து நம்மளுக்கு வந்து உயிர் காப்பாற்ற முடியாத சூழ்நிலை ஏற்படுது ஆ ஃபிஸ்யோதெரப்பி ஓகே ஓரளவுக்கு பெட்டர் தான் எதுவுமே வந்து தற்காலிகந்தான் நிரந்தரம் கிடையாது ஸோ நம்ம வந்து சாப்பிடும்போது மருந்தே உணவு உணவே மருந்து இதை கடைப்பிடிச்சோம்னா கண்டிப்பாக இந்த நோய்கள் இருந்து நம்மளால காப்பாற்றிக்க முடியும் நம்ம ஹாஸ்பிடலில் தேடி அலைய வேண்டிய அவசியமே இருக்காது